இந்தியாவில் முன்னாடி இருந்ததை விட இப்போ வேலைவாய்ப்பு பெருகிருக்கு பட்டு சுய வேலைவாய்ப்பும் பெருகிருக்கு எப்படினா அரசாங்கத்தில் இருந்து கடன் உதவி பேங்க்லேருந்து லோன் எல்லாம் கிடைக்கிறதுனால பல தொழில்கள் தொடங்க வர்ராங்க மிஷின்களுக்கும் மானியம் கிடக்கிறதால ஜெராக்சு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க அதுபோக ஆன்லைன் டெலிவரி எல்லாம் நிறையா ஆளுகளுக்கு வேலை கிடக்கிது இதனால் இந்தியாவில் வேலைவாய்ப்பு பெருகிருக்கு